நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னால் இப்போ நம்ம இருக்கிற தமிழ்நாடு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரளா அப்புறம் நமக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மாவட்ட மாநிலங்களான கர்நாடகம் ஆந்திரப் பிரதேசம் அப்புறம் தெலுங்கானா இவைகள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களாக நான் பார்க்கறேன்பா